இப்போ வந்து கரண்டு இல்லைன்னா வந்து ஃபேன் ஓடாது இது மாதிரி டிவி ஓடாது அதுக்கப்பறம் குழந்தைங்கள்லாம் கரண்டு இல்லைன்னா ஃபேன் ஓடாமல் தூங்க மாட்டாங்க டிவி இல்லைன்னா பாட்டிங்கள்லாம் ரொம்ப சோகத்தில் உட்காந்துருப்பாங்க கரண்டு இல்லை அப்படின்லாம் சொல்லி அதுக்கப்பறம் வந்து ஒரு சமையல் செய்யணும் அப்படின்னா கரண்டு அடுப்பு வச்சு செய்யுறாங்க அப்படின்னா அந்த கரண்டு அடுப்பில் வந்து செய்யும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படும் மழை காலத்திலலாம் திடீர்னு கரண்டு போயிடும் அப்பறம் வந்து கொசு வந்து ரொம்ப தொல்லையாக இருக்கும் சின்ன குழந்தைங்கள்லாம் கொசுக்கு தொல்லை வந்து தாங்க முடியாது அழுவாங்க அவங்களுக்கும் அந்த கொசு கடிச்சுதுன்னா உடம்பு சரியாகாம போகும் இப்போ ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கோங்க அந்த கம்பெனியில் வந்து கரண்டு இல்லைன்னா அன்னைக்கு வேலையே போச்சு அன்னைக்கி வேலை வந்து நடக்காது அதுக்கப்பறம் தண்ணி எடுத்து விட்றாங்கல்ல விவசாயிங்கள்லாம் தண்ணி எடுத்து விடுவாங்க அதுக்கு வந்து கரண்டு இல்லைன்னா அந்த விவசாயம் அந்த தண்ணி பாய்ச்ச முடியாது அதனால ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சம்பளம் வந்து கட் ஆகுது இந்த மாதிரி விவசாயம் செய்யிறவர்களுக்கெல்லாம் ரொம்ப கரண்டு இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது இது மாதிரிலாம் பாதிப்புகள் வந்து இருக்குது தண்ணி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அது மாதிரி அதெல்லாம் இருக்கு அதனால கரண்டு இருந்தால் தான் தண்ணி எடுத்து விட முடியும் அது மாதிரி கம்பெனியிலலாம் இப்போ ஒர்க் பண்றவங்களுக்குலாம் இதே பாதிப்புதான் இருக்கும் இது மாதிரி வீட்டில் இது மாதிரி கரண்டு இல்லைன்னா எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க